எங்கள் ப்ரதெர் வந்து என்னை விட நிறைய படிக்கணும் நல்ல வேலைக்கி போகணும் அப்படின்ற ஒரு விருப்பம்லாம் இருக்குது ஸோ அவங்க எந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க படிக்கிறாங்களோ ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க படிப்பில் வந்து மேலே வருவாங்க ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் இதில் ரொம்ப முக்கியம் எனக்கு வந்து என்னை விட அதிகமாக படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்திருக்குது ஸோ இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கறதில் ஹாப்பி தேங்க் யூ